இந்தியாவின் பிரபலமான முக்கியமான சுற்றுலாத்தளங்களை பற்றி தான் இன்னிக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தாஜு மகால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம தாஜ் மகால் தான் பார்க்க போகிறோம் இந்த தாஜு மகாலை வந்து டெல்லி ஆக்ராவில் வந்து இருக்குது ஸோ அது வந்து நைல் நதிக்கரையில் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ அது வந்து தாஜு மகால் பற்றி தெரியாதவங்க யாராலுமே இருக்க முடியாது ரெண்டாவது வந்து வாரணாசியை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்துக்களும் புனித தளங்களின் மிகவும் முக்கியமாக கருதுப்படுது வந்து வாரணாசி இங்கே வந்து ஜீவ நதியான கங்கை நதி வந்து பாய்கிறது இதனால் வாரணாசி உலகின் பழமையான நகரங்களில் ஒன்றாகவும் உள்ளது அடுத்து வந்து கோவா இந்தியாவில் அதிக அயல் நாட்டு சுற்றுலா பணி பயணிகள் வந்து வருகின்ற இடமா வந்து கோவா அமைஞ்சுள்ளது அடுத்து வந்து ஃபோர்த்து வந்து அமிர்தராஸ் தான் அமிர்தராஸில் தங்க கோவில் வந்து சீக்கியர்களின் புனித ஸ்தலமாக கருதப்படுது இங்கே அனைத்து மதத்துவமும் சார்ந்தவங்களும் செல்வாங்க இதனால் வந்து நாளுக்கொரு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து வந்து செல்கிறாங்கன்னு வந்து ஒரு ரெகார்ட்லேயும் சொல்லுது ஜெய்ப்பூர் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஜெய்ப்பூரில் வந்து உள்ள அமர்க்கோட் அமர்க்கோட்டை வந்து மிகவும் பிரபலமாக கருதப்படுது இங்கே அமர்க்கோட்டை மற்றும் ஜெய்சிங்கர் கோட்டை போன்றவற்றை சுற்றுலாத்தளங்கள் வந்து அமைந்துள்ளது இதோட சிறப்பு அம்சம் என்னென்னா கோட்டைகள் முற்றிலும் மலையை செதுக்கி செய்யப்பட்டுள்ளது அடுத்து வந்து எல்லோரா பார்க்க போகிறோம் எல்லோரா வந்து இப்போது குடை வரை எல்லோரா குடைவரை இந்தியாவில் வந்து அவுரங்காபாத்தில் அமைஞ்சிருக்கு இந்திய புகழ் பெற்ற எல்லோரா குகையெலாம் அஞ்சாம் நூற்றாண்டுகளில் புதி புத்தம் மற்றும் இந்து போ துறவிகளால் வந்து கட்டப்பட்டது இங்கே மலைகள் உள்ளே மேலே இருந்து கீழாக குடைந்து அவற்றில் உள்ள சிற்பங்களை வந்து செதுக்கி உள்ளனர் இது வந்து மும்பையில் இருந்து முன்னூறு கிலோமீட்டரு தொலைவில் வந்து உள்ளது அடுத்து வந்து அலப்பி அலப்பி வந்து கேரளாவில் அமைஞ்சிருக்கு அலப்பி உலக மிகப்பெ அழகான பகுதியாகவும் அமைஞ்சிருக்கு இது கேரளாவின் மலபார் கடற்கரையில் அமைந்திருக்கு அடுத்து வந்து ஊட்டி மலைகளின் அரசி என கூறப்படும் ஊட்டி நம்ம தமிழகத்திலே அமைஞ்சிருக்கு இங்கே வந்து முதுமலை சரணாலயம் மற்றும் அவளாஞ்சி ஏரி ஏரி எமரால்டு ஏரி ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் மற்றும் ரோஸ் கார்டன் போன்றவற்றையும் உள்ளன அடுத்து வந்து டார்ஜ்லிங் உலகின் மிக உயரமான சிகரங்களில் வந்துட்டு இதுவும் ஒன்று மிகவும் அழகாக இயற்கை சூழல் மற்றும் படகு சவாரி போன்றவற்றால் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் அடுத்து வந்து கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான சுற்றுலாத்தளங்கள்னால் ஒன்றான கன்னியாகுமரி தமிழர்கள் பண்பாடுகள் எடுத்துரைக்கும் வகையில் திருவள்ளுவர் சிலை காந்தி மண்டபம் பழங்கால அருங்காட்சியகம் முக்கடல் சந்திக்கும் கடற்கரை போன்ற ஸ்தலங்கள் உள்ளன அடுத்து வந்து சென்னையை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் வந்து மகாபலிபுரம் இருக்குது மகாபலிபுரத்தில் வந்து ரொம்ப பழமையான வந்து சிற்பங்கள் உள்ளன பழமையான அங்கே வந்து அதிகமான டூரிஸ்ட்டர்கள் வந்து வந்து போகிறாங்க அதிலியும் வந்துட்டு நம்ம அங்கே பீச்சு இருக்குது ஸோ அங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பீச்சில் வந்துட்டு அவ்வளோ தண்ணி தூய்மையா இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் மகாபலிபுரம் போய் சென்னையில் இருக்கறவங்களுக்கு இது ஒரு வர பிரசாதம் அடுத்து வந்து வண்டலூர் ஸூ பார்க்லாம் வண்டலூர் ஸூவில் வந்து அவ்வளோ விலங்குகள் இருக்குது மீல்ஸ் வந்து சிங்கம் கரடி புலி மலைப்பாம்பு இந்த மாதிரி நிறையா விலங்குகளுக்கு ஜிம்பான்ஸி அப்புறம் வந்துட்டு நிறைய குரங்கு வகைகள் அப்புறம் மலைப்பாம்பு வகைகள் எல்லாமே இருக்கும் வெள்ளை கலரில் உள்ள மயில் மயில்களிலே அவ்வளோ வெரைட்டீஸ் இருக்குது பறவைகளிலேயும் அவ்வளோ வெரைட்டீஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சென்னையில் வந்து வண்டலூர் ஸூவில் வந்து அவ்வளோ ஒரு வெளிநாட்ல இருக்கட்டும் எல்லா ஊரில் இருந்தும் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்லேந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க அடுத்து வந்து மதுரை மதுரையில வந்து மீனாக்ஷி அம்மன் கோயிலுக்கு தெரியாதவங்க யாராலேயுமே இருக்க முடியாது ஸோ மதுரையில் இருக்கிற அந்த சித்திரை திருவிழாவை ஃபெஸ்ட்டிவல்லாக இருக்கட்டும் மீனாக்ஷி அம்மன் கோயிலில் ஒரு நடக்கிற ஃபங்ஷனாக திருக்கல்யாணம் மீனாட்சி திருக்கல்யாணமாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து எல்லா ஊருகளிலிருந்து ஈவன் வெளிநாட்டில் உள்ள ஃபாரினர்ஸ் மொதல் கொண்டு வந்து எல்லாேருமே வந்துட்டு அதை வந்து பார்க்க வராங்க அடுத்து வந்து கோயம்பத்தூரில் இருக்க ஈஷா யோகா அதிலையும் வந்துட்டு பார்க்கும் போது சிவனோட சிலை பார்க்கணும் எவ்வளோ பெருசாக அவ் அ அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இதிலியும் ஃபாரினர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க அடுத்து வந்துட்டு அடுத்து ப்ளேஸ் வந்து பார்க்கபோனோம் அப்படின்னா